எனக்கு வந்து குக்கிங் சுத்தமாக தெரியாது ஸ்கூல் டைம்லேயும் சரி காலேஜ் டைம்லேயும் சரி எனக்கு சுத்தமாக குக்கிங் தெரியாது நார்மலாக காஃபி டீ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது ஆனால் வந்து லாக்டவுன் பீரியடில் வந்து நார்மலாக ஃபோன் பார்க்கறதுதான் பெரிய வேலையாக போயிடுச்சு வேறே எதுவுமே செய்ய முடியல லாக்டவுனில் வந்து ஃபோன் பார்த்து பார்த்து போர் அடிச்சதுனால்தான் நான் வந்து வேறே எதாவது டைம் பாஸுக்கு செய்யலான்ட்டு குக்கிங் வந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு குக்கிங்கில் வந்து எப்படி இன்ட்ரஸ்ட் வந்துச்சுனால் எனக்கு வந்து சிக்கன்லாம் ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அதனால வந்து நம்மளே செஞ்சு சாப்பிட்டா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையில்தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சது வந்து சிக்கன் தான் சிக்கன் க்ரேவி தான் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சேன் ஸ்டாட்டிங்கில் வந்து அது நல்லா இருக்காது காரமாக ஒன்று அதிகமாக போட்டுருவேன் இல்லை உப்பு அதிகமாக போட்டுருவேன் இல்லைனா ரெண்டுமே இல்லாத மாதிரி இருக்கும் இல்லைனா அடிபுடிச்சிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் அப்றம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சி சிலது வந்து கம்மியாக உப்பு அப்படி இப்படினு அப்டி கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு அதுக்கப்றம் வந்து பிரியாணி கூட நான் ட்ரை பண்ணேன் ஆனால் பிரியாணி வந்து எனக்கு அவ்வளோ நல்லா வரல யாருமே சாப்பிட முடியாத நிலமைல இருக்கும் நான் வந்து எல்லாத்தேயும் வேஸ்ட் பண்றேன்னு சொல்லி அதை அதிகமாக நான் செய்யல அப்றம் வந்து மட்டனுமே ட்ரை பண்ணேன் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணேன் அப்றம் வந்து குலாப் ஜாமுன்லாம் வந்து நான் ட்ரை பண்ணேன் அதலாம் எனக்கு ஸ்டாட்டிங்கில் அவ்வளோ நல்லா வரல குலாப் ஜாமுன் உள்ளேலாம் வெந்திருக்காது அப்படி இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி மெல்லிசாக ஆகிடும் அந்த மாரிலாம் ஆகிட்டு அப்றம் வேறே என்ன ட்ரை பண்ணேனால் இந்த டால்கோனா காஃபினு ஒன்று அந்த டைமில் கொஞ்சம் ட்ரண்டாக போச்சி அதனால அதலாம் ட்ரை பண்ணேன் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்பறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வெஜிடேரியன் சைடும் வர ஆரம்பிச்சேன் சாம்பார் அப்றம் மோர் குழம்பு கீரை குழம்பு இதெல்லாமே செஞ்சேன் சாம்பார் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனாலதான் நான் வந்து செய்யவே ஆரம்பிச்சேன் நமக்கு பிடிக்காத நம்ம செஞ்சாவாச்சும் சாப்பிட முடியுதா அப்படின்றதுக்காக தான் சாம்பார் செய்ய ஆரம்பிச்சேன் சாம்பார் இப்போ ஓரளவு நான் நல்லா சாப்பிட்றேன் நானே செய்ய ஆரம்பிச்சதுனால ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் நான் அதில் மாற்றினேன் சாம்பாரில் நமக்கு என்னென்னலாம் பிடிக்காதோ அதலாம் அல்டெர்நேட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சாம்பாரில் மாற்றுனதுதான் இப்போ வந்து எங்கள் வீட்டில் சாம்பாருக்கு வந்து குழம்பு தூள் போடுவாங்க எனக்கு வந்து மெயினாக அதுதான் பிடிக்கில அதனால நான் என்ன பண்ணேனால் சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் எல்லோரையும் ட்ரை பண்ண வச்சேன் எல்லோருக்குமே பிடிச்சிருந்துச்சி அப்றம் நானே வீட்டில் சாம்பார் பொடியெல்லாம் அரைச்சி கொடுத்துடுவேன் அது வந்து அவங்க வச்சுப்பாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு அந்த மாதிரிதான் சாம்பார்லாம் இப்போ எல்லோருமே சாப்பிட்றோம் அப்றம் மோர் குழம்புலாம் எங்கள் வீட்டில் செய்யவே மாட்டாங்க நான் சொல்லி சொல்லிதான் செய்கிறாங்க அதுக்கப்றம் நான் வேலைக்கு வந்ததுக்கப்றம் எனக்கு வந்து இந்த வெரைட்டி ரைஸ் மேலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு மதியம் அது சாப்பிட்டா நல்லாயிருக்குமேனு அப்பறம் வந்து இந்த கேரட் ரைஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் அதுக்கப்றம் வந்து இந்த புதினா ரைஸு முட்டைகோசு ரைஸு அப்பறம் வந்து இந்த மாரி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கற்றுக்கிட்டோம் அப்பறம் எனக்கு ஓரளவு தெரியும் இது ஃபுல்லாகவே எனக்கு லாக்டவுன் சொல்லி கொடுத்ததுதான் லாக்டவுன் இல்லைனா இப்போயுமே எனக்கு வந்து குக்கிங் பற்றி எதுவுமே தெரிஞ்சுருக்காது அதனால வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு லாக்டவுனால்தான் குக்கிங் தெரிஞ்சுது